வாங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு ஆப்பிள்லாம் ஒரு கிலோ நூறுரூபா சார் அதெல்லாம் எல்லாம் நல்ல ஆப்பிள் தான் சார் காலைலதான் லோடு வந்து இறங்குனுச்சி அதெல்லாம் இல்லை சார் நம்ம கடையில் எல்லாமே நல்ல பழங்கள் தான் விற்போம் காலைல தான் லோடு வந்து இறங்கு இறங்குச்சி சார் கிலோ ஒரு கிலோ நூறுரூபா சார் ஆப்பிள் போட்டுடலாமா சார் வேறே எதாவது வேணுமா சார் ஆரஞ்சு ஒரு கிலோ நூறுரூபா வரும் சார் ஆமாம் சார் கமலா ஆரஞ்சு தான் ம் அது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் சார் இல்லை சார் இல்லை சார் எல்லாமே காலைல தான் வந்து லோடு இறங்குனுச்சி எல்லாமே நம்மளது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் தான் இல்லை சார் இல்லை சார் நம்மளோடய கமலா ஆரஞ்சு எல்லாமே இனிப்பாக தான் இருக்கும் எல்லாமே நல்ல பழம் தான் சார் நான் நான் இங்கேயே தான் இருப்பேங்க கண்டிப்பாக நீங்கள் எதா டேமேஜின்னால் எங்கள்கிட்ட நீங்கள் கம்பளைண்ட் பண்ணலாம் சார் நீங்கள் கேட்ட ரெண்டு கிலோ கமலா ஆரஞ்ச் போட்டாச்சு சார் நம்மக்கிட்ட மாதுளம்பழல்லாம் சீப்பாக இருக்கும் மாதுளை சப்போட்டா கொய்யா பழல்லாம் இருக்குது வேறே எதாவது பழம் வேணுமா சார் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க நம்மகிட்ட மொத்தமாக கொடுக்குறதெல்லாம் உண்டு ஆ அது ரெண்டு கிலோ நூறுரூபா ஆகிடுச்சி சார் ஆப்பிள் ஒரு நூறுரூபா இரநூறுபா சார் ஆ ஓகே சார் வாங்க சார்